வட இந்தியாவில ஹிந்தி உருது பஞ்சாபி மொழில தான் பேசுவாங்கள் அப்புறம் தென் இந்தியாவில வந்து தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் போன்ற மொழியிலே பேசுவாங்கள் வட இந்தியாவில வந்து இன் இஸ்லாம் சீக்கியம் பௌத்தம் இவங்கெல்லாம் கடை பௌத்த மொழிய தான் கடைப்பிடிப்பாங்கள் அப்புறம் தென் இந்தியாவில வந்து கிறிஸ்துவ மொழிய தான் கடைப்பிடிப்பாங்கள் அப்புறம் தென் இந்தியாவில வந்து இட்லி தோசை ஊத்தாப்பம் இதெல்லாம் அங்கே ஃபேமஸ்ஸானது அப்புறம் வட இந்தியாவில வந்து ரொட்டி கோதுமை இதெல்லாம் தான் ஃபேமஸ்ஸாருக்கும் அப்புறம் நம்ம தம நம்ம தென் இந்தியாவில வந்து பெண்கள் வந்து புடவ தாவணி இதெல்லாம் தான் கட்டுவாங்கள் ஆண்கள் வந்து லுங்கி வேஷ்ட்டி இதுதான் கட்டுவாங்கள் அப்புறம் வட இந்தியாவில வந்து ஃபேண்ட் ஷர்ட்டு தான் போடுவாங்கள் ஆண்கள் வந்து ஃபேண்ட் ஷர்ட்டு தான் போடுவாங்கள் ஃபேண்ட் ஷர்ட்டு குருதா இதெல்லாம் அணிவாங்கள் அப்புறம் பெண்கள் வந்து சல்வார் இதெல்லாம் போடுவாங்கள்